என்னை சிந்திக்க தூண்டிய புத்தகம் வந்து மகாபாரதம் அதில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தர்மன் வந்து ஏ பிடிக்கும் தர்மன் வந்து எந்த ஒரு சூழ்நிலையிலையும் பொய்யே பேச மாட்டார் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அவர் வந்து பொய்யே பேச மாட்டார் அந்தனோடய யோசனை வந்து அவர் ஃபாலோ பண்ண விதங்கள் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த யோசனையே அதே அவர் ஃபாலோ பண்ண அதே முறைகளை நானும் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டிருக்கேன் நான் வந்து எந்த ஒரு க்ளப்புலேயும் சேரலை